ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம லைசன்ஸ் அப்ளே பண்ணுறத விட ஒரு ட்ரைவிங் ஸ்கூல் ஆர்டிஓ ஆஃபீஸ் சப்போட்டோட ஓ ஒரு சில ட்ரைவிங் ஸ்கூல்லெலாம் இருக்கும் அங்கே போய்விட்டு நம்ம ஃபஸ்ட்டு எல்எல்ஆர் அப்ளே பண்ணி அது மூலயமா ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோம்னால் நமக்கு அங்கே ஒரு தனி எப்படி சொல்வது ஒரு தனி கவனிப்பு இருக்கும் அங்கே போ இங்கே வா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ற அந்த அலைச்சல் அதிகமாக இருக்காது இதுவே நம்ம எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ் போய்விட்டு அப்படி பண்ணிணோம்னா ஒரு மாதிரி அலைய விடுவாங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் தப்பா போட்டிங்க எட்டு ஒழுங்கா போடலை அப்படின்ட்டு நிறையா அலைய விடுவாங்க நான் பேஸிக்காக இதெலாம் நிறைய பேஸிக்கானு சொல் நான் இதை இந்த மாதிரி அலைய விடுறதெல்லாம் நிறையா இது பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு டேரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ் போய்விட்டு தான் லைசன்ஸ் போட்டேன் என்னையும் இந்த மாதிரி தான் அலைய வைச்சாங்க நீ ஒழுங்கா போடலை ஸ்பீடாக போடுற மெதுவாக போடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலைய வைச்சது வண்டி ஒழுங்கா ஓட்டலைன்னு சொன்னது இந்த மாதிரி நிறைய இதுக்காண்டி அலைய வைச்சாங்க ஆன்லைனில் வந்தது வந்துட்டு அது ஒரு வகை அது எப்படி சொ அதுவும் அதுவும் ஒரு இதில் நல்லது தான் ஈஸியாக இருக்குது நம்ம அலைச்சல் இல்லாமல் சீக்கிரமாக இங்கே இங்கேயே பாதி வேலையை முடிச்சுட்டு அங்கே போய்விட்டு மிச்ச இருக்கற அந்த எட்டு போட்டு காமிக்கிற வேலையை மட்டும்தான் அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா நமக்கு லைசன்ஸ் கன்ஃபார்ம் ஈஸியாக இருக்கும் ஆன்லைனில் வந்ததும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது